எனக்கு சொந்த ஊர் காமநாயக்கன்பட்டி காமநாயக்கன் பட்டிலேருந்து இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்துருக்கோம் காமநாயக்கன் பட்டியில் நாங்கள் எங்களுக்கு பிறந்த ஊர் காமநாயக்கன் பட்டி நாங்கள் ஐஞ்சு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேர் ரெண்டு பையங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் வயசில் விவசாயம் தான் எங்கள் வீட்டில் நடக்கும் நான் மூணாங்கிளாஸ் வர படிச்சிருக்கேன் படிக்க முடியலை சின்ன பிள்ளைகளாக அப்போ எடுத்துட்டே இருக்கணும் எங்கள் அம்மா விவசாயம் பார்க்குறதனால எங்கள் அப்பா தோட்டத்துக்கு மாடு வண்டியை வச்சு போவாங்க எறவு இறைப்பாய்ங்க எங்கள் அம்மா தண்ணி விலாவ போயிருவாங்க எங்களுக்கு படிக்க முடியாது அதனால் நாங்கள் வீட்டில் தனியாவே நாங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு படிக்க முடியல என் தங்கச்சி பத்து வர படிச்சா என் தம்பி பத்து வர படிச்சான் மூத்த ரெண்டாவது தம்பி மூத்தவன் படிக்கலை ஏழாங்ளாஸோடய அவன் கடைக்கு போயிட்டான் சென்னைக்கு போயிட்டான் அங்கேருந்து நாங்கள் இங்கே காமநாயக்கன் பட்டியில் இருந்தோம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சி என் தங்கச்சிக்கு சென்னையில் மாப்பிள்ளை கிடைச்சிச்சி என் தம்பி சென்னைக்கு போயாச்சு என் தம்பிக்கும் அங்கே வச்சு தான் கல்யாணம் அவனுக்கும் அங்கே கல்யாணம் நடந்துச்சு சின்ன தம்பி எல்லோருமே சென்னையில் தான் இருக்காங்க நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் படிச்சது எல்லாம் இங்கே காமநாயக்கன் பட்டி தான் விவசாயம் பார்க்கையில எங்கள் தோட்டத்தில் வெண்டக்காய் கத்தரிக்காய் மிளகாய் சீனி கொ சீனி கொடி எல்லாம் விவசாயம் பார்ப்போம் கம்பு நடுதோம் சோளம் எல்லாம் பயிரிட்டு நாங்கள் எல்லா காய்கறியும் நாங்களே எங்கள் தோட்டத்திலேயே விளைய வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் மற்ற எடுத்து விற்கவும் செய்வோம் மொத்தமாக வந்து அளந்துட்டு போவாங்க வத்தல் வ வ விற்கிறதுக்கு நாங்கள் வளர்த்து வத்தல் விற்போம் விவசாயம் எல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா விவசாயம் பாப்பார் விவசாயம் பண்ணுறதுனால எங்கள் அம்மாவும் தோட்டத்துக்கே போயிருவாங்க எங்களால் படிக்க முடியலை நாங்கள் வீட்டில் என்னால் மூணாங்க்ளாஸ் வர தான் படிக்க முடிஞ்சிச்சு படிக்கலை என் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சி என் தங்கச்சி வீட்டில் பேக்கரி கடை வச்சிருக்காக என் தம்பி பெரிய தம்பி வீட்டில் பால் கடைவச்சுருக்காங்க சின்ன தம்பியும் பால் கடை வச்சுருக்கான் மூத்த மூத்த தம்பி மகன் ஐஸ்க்ரீம் கடை எல்லாம் சென்னையில் தான் வச்சுருக்காக எங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு பிள்ளைகள் பிறந்தாக மூணு பிள்ளைகள் பிறந்தும் மூத்தது பையன் ஏழு வருடம் பிள்ள இல்லாமல் இருந்து ஏழாவது வருடம் எனக்கு ஒரு மகன் பிறந்தான் அதுக்கு பிறவு தான் ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்துச்சு பிள்ளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நான் பட்டேன் நானு இங்கே புளியம்பட்டிக்கும் போவோம் காமநாயக்கன் பட்டிலேருந்து நடைப்பயணமாக புளியம்பட்டிக்கு போவோம் அங்கேருந்து மூணு நாள் தங்குவோம் மே மாதம் ஆயிட்டா அங்கே ஒரு வாரம் ஆசனம் கொடுக்க நாங்கள் போய் அங்கே புளியம்பட்டியில் இருப்போம் அங்கேருந்து மூணு பிள்ளை எனக்கு பிறந்துச்சு பிறந்ததும் இங்கே ஸ்ரீவைகுண்டம் வந்தோம் ஸ்ரீவைகுண்டம் வந்து என் மகன் நாலாங்கிளாஸ் மூத்தவனை சேர்த்தேன் இங்கே ரெண்டாவது மகள் ஒண்ணாங்கிளாஸ் வந்து சேர்த்தோம் சின்னவன் இஞ்ச வீட்டில் இருந்தான் மூத்தவன் இங்கே பன்னெண்டு வர ஸ்ரீவைகுண்டத்தில் படிச்சான் அதுக்கு பிறவு ஐடிஐ படிக்கிறதுக்கு சிறு இங்கே திருச்செந்தூர் போய் படிக்க போனான் என் மகள் இங்கே பன்னிரண்டு வரை இங்கே படிச்சா சிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல ஆறாங்க்ளாஸு அது கேர்ள்ஸ் ஹைஸ் ஸ்கூலில் பன்னெண்டு வரை முடிச்சா முடிச்சிட்டு கோவிந்தம்மாள் காலேஜிக்கு போனால் அங்கே போய் அங்கே படிச்சா கம்பியூட்டர் சைன்ஸ் படிச்சா படிச்சுட்டு அங்கே படித்து முடித்து ஒரு வருடம் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தமாட்டுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காக வீட்டில் இங்கே தான் இருக்காக நாங்கள் மூத்தவன் படிச்சிட்டு இன்னும் வேலை இல்லை வேலை இல்லை அவன் வீட்டில் தான் இருக்கான் சின்னவனுக்கும் மர்காஷிஸ் ஸ்கூலில் படிச்சான் படித்து அவனும் வேலை இல்லாமல் தான் இருக்கான் செங்க மண் வேலைக்கு தான் போகிறான் வீட்டில் எங்கள் வீட்டுகார் நல்லா குடி நல்லா குடிப்பார் குடிச்சிட்டு கொஞ்சம் இதா குடும்பத்தை பார்க்க கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இப்போ எல்லாம் நல்லாருக்கோம் இப்போம் கல்யாணத்துக்கு வாங்கின கொஞ்சம் கடனும் இது மாதிரி தான் கொஞ்சம் பரவா இதாக இருக்குது எங்களுக்கு எங்கள் வீட்டு நிலம இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை மகளுக்கு கல்யாணம் முடித்து சென்னை சென்னையில் இருக்கா எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் காமநாயக்கன் பட்டி திருவிழா வந்து காமநாயக்கன் பட்டியில் திருவிழாவுக்கு நல்லா எல்லா ஊர்லேருந்தும் எல்லா வெளிநாட்லேருந்து கூட திருநாளுக்கு வருவாங்க எங்கள் ஊர் திருநாளுக்கு தேரில் மாதம் ஆகஸ்ட் ஆறாம்தேதி கொடி நட்டுவாக கொடி மரம் ஏற்றிப பதினஞ்சாம் தேதி திருநாள் தேர் ஓடும் தேரோட்டத்துக்கு லட்சக்கணக்கான லட்சக்கணக்குக்கு மேலே வந்து ஆட்கள் கும்பிட்டு சரணம் போடுவாக வந்து தங்குவாக ராட்டினம்லாம் ரொம்ப ராட்டினம் வரும் மரண கிணறு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வளையல் கடை அது எல்லாம் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் காமநாயக்கன் பட்டி திருநாளோடய நாங்களுக்கெகுலாம் எங்களுக்கெலாம் நேரம் போகிறதே தெரியாது நாங்கள் எல்லோருமே அம்மா வீட்டில் ஒன்றுப் போல் ஐஞ்சுப் பேர் என் கூட பிறந்த எல்லோருமே ஒன்றா இருப்போம் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம் வந்து நைட் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நாங்கள் எல்லோருமே சுற்றி பார்க்குறதுக்கு நாங்கள் தேர் இழுக்கிற வர நாங்கள் எல்லாம் அங்கே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோசமாக நாங்கள் அங்கேயே தான் இருப்போம் எல்லோருமே ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி நாங்கள் பேரன் பேத்தி எல்லோருமே அம்மா வீட்டில் இருந்து தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு வாரம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கும் நாங்கள் நல்லாவே இருப்போம் என் தம்பி மகள் ரொம்ப நல்லா பேசுவா நல்லாருக்கும் அவகிட்ட பேசினாலே நேரம் போகிறதே தெரியாது அந்த ஒரு வாரமாக அவளை வச்சே நாங்கள் நல்லா இருக்கும் அதை மாதிரி எல்லோருமே டூர்னு போவோம் டூர் போய் எல்லாம் வாடிப்பட்டி போவோம் இங்கே எல்லோருமே ஒரு வருடத்துக்கு இங்கே உவரி மணப்பாடு சொக்கன் குடியிருப்பு மாதா கோவிலு ஆலந்தலை கோவிலு எல்லோருமே ஒரு ஒரு நாளுக்கு நல்லா ஜாலியாக சுற்றி ஐஞ்சுப் பேரும் நாங்கள் கூட பிறந்த எல்லோருமே நல்லா இருப்போம் எல்லோருமே வருவோம் வந்து ரொம்ப நல்லா அந்த நேரம் நாள் போ போகிறதே தெரியாது ஐஞ்சுப் பேரும் கூட்டு குடும்பமாக நல்லாருக்கும் நல்லாவும் இருக்கும் நாங்கள் இருப்போம் நாங்கள் சா சாப்பிட்ட பிறகு நல்லா ஒன்று போல் இருப்போம் நாங்கள் சந்தோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா காமநாயக்கன் பட்டியில் எங்களுக்கு வீடு இருக்குது அங்கே இருப்போம் அங்கே அம்மா வீட்டில் இருப்போம் தங்கச்சி எல்லோருமே நல்லாயிருக்கோம் தங்கச்சிக்கு ரெண்டு பெரிய தங்கச்சிக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க சின்ன தங்கச்சிக்கு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது தம்பிக்கு ரெண்டு பையன் சின்ன தம்பிக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குது எல்லோருமே கூட்டு குடும்பமாக இருக்கோம் நாங்கள் நல்லாருக்கோம் அது மாதிரி இங்க ஸ்ரீவைகுண்டம் திருவிழாவுக்கு இங்கே எல்லோரும் வருவாய்க நாங்களும் இங்கே இருப்போம் இங்கே திருநாளுக்கு எல்லோருமே நல்லா நாங்கள் ஒரு மாதமும் இங்கே திருவிழா நடக்கும் ஆடி பிறந்தாச்சுன்னாலே இங்கே திருநாளுக்கு திருவிழா கலை கட்டிரும் கிடக்குற மக்கள் பூரா வந்துருவாக வந்து அந்த கொடி கொடி ஏற்றதுக்கு முந்தி ஆட்கள் எல்லாம் வந்துடுவாக நல்லாயிருக்கும் பத்து நாளும் நல்லாயிருக்கும் திரும்பவும் வெள்ளி சனிக்கிழமை திருநாள் மாதிரி நல்லா இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எல்லோருமே இங்கேயும் என் தங்கச்சி தம்பி எல்லோருமே இங்கே வருவாக இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருப்பாங்க இருந்துட்டு போயிடுவாக எல்லாம் நல்லா போகும் என் மகளுக்கு என் மகளை சென்னையில் கட்டி கொடுத்துருக்கு நல்லா அங்கே இருக்கா நாங்கள் சென்னைக்கு போனாலும் மெரினா பீச்சுக்கு போவோம் ஜெயலலிதா சமாதி பார்த்துருக்கோம் கருணாநிதி சமாதியை பார்த்துருக்கோம் அங்கே பீச்சில் போய் அங்கே இருந்து பேத்தியை ராட்டினம் ஆட குதிரையில் ஏற அதெலாம் நல்லா இருக்கும் போயிருக்கோம் எங்களுக்கு எல்லாம் நல்லா அங்கே போவோம் முதன் முதல்ல ஒத்தையில் போகும் போதுலாம் ட்ரைனில் போக பயப்படுவோம் பஸ்ஸுல் போக பயமாக இருக்கும் யாரும் கூப்பிட வரலைன்னா எந்த இடம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியாது தங்கச்சி மாப்பிள வந்து கூப்பிட வருவாக பிறவு மகன் வருவான் இப்போ நானு இப்போ நானே எப்போ வேணாலும் போகிறதுனால இப்போ நான் நானே இப்போ பஸ்ஸு எல்லாம் பார்த்து நானே போயிடுவேன் இப்போ அங்கே போகிறதும் நல்லா போயிடுவோம் என் தங்கச்சி வீட்டில் பேக்கரி கடையில் அங்கே எல்லோரும் ஒன்றா உக்காந்து பேசி சிரிச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம் பாக்கெட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் ரெண்டு தங்கச்சி நாங்கள் எல்லாம் போனால் ஒரே சந்தோசமாக அங்கேயே உக்காந்துருப்போம் எல்லோருமே நல்லாயிருக்கும் அது மாதிரி தம்பி வீட்டுக்கு போனாலும் நல்லாயிருக்கும் அங்கேயும் போயிட்டு மறைமலை மாதா கோவிலுக்கு போவோம் இங்கே பூண்டி கோவிலுக்கு வேளாங்கண்ணி போவோம் வேளாங்கண்ணி போய் அங்கே ஒரு வாரம் ஒன்றா இருப்போம் அந்த ஒரு வாரமும் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டிக்கு போவோம் அப்படியே வர வழியில் கல்லணை பார்ப்போம் தஞ்சாவூர் கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய் எல்லோருமே அங்கே ஒன்னாத்தான் இப்போம் எல்லோருமே ஒன்றா கூட்டுக்குடும்பமாக நல்லாயிருக்கும் மறுபடி எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு அவகவுக வீட்டுக்கு போயிடுவோம் போயிட்டு வருடத்துக்கு ஒருவாட்டி எப்படியும் நாங்கள் ஒன்னாத்தான் இருப்போம் நல்லாயிருக்கும் நல்லா நேரம் போகிறது தெரியாமல் இருக்கும் எங்கள் ஊர் திருநாள் ரொம்ப ஃபேமஸு இப்போ டிசம்பர் இருபத்தி எட்டாம்தேதி பசிலிக்க பேராலயமாக ஆக்கிருக்காங்க காமநாயக்கன்பட்டியை காமநாயக்கன் பட்டியில் அப்போவும் எல்லாம் கூட்டம் நிறையா ஆட்கள் எல்லாம் வந்துச்சு நாங்கள் எல்லோருமே ஒன்றா தங்கச்சி எல்லோருமே தம்பி எல்லாம் வந்துருந்தாக ஒன்றாத்தான் இருப்போம் நல்லாயிருக்கும் அங்கே புளியம்பட்டிக்கு போவோம் புளியம்பட்டிக்கு ஒரு வாரம் இருப்போம் அங்கே ஆசனத்துக்கு எல்லாம் போய் இருந்துட்டு அங்கே சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வண்டி மாடு வச்சி வண்டி மாட்டுலேயே போவோம் போய் அங்கேருந்து பிறவு ஒரு வாரம் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஊருக்கு போனால் அது நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே காமநாயக்கன் பட்டிலேர்ந்து வருவோம் புளியம்பட்டிக்கு வரவழியில் கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று எல்லாம் அங்கே வச்சு சாப்பிடுட்டு அங்கே எல்லாம் நல்லா மரத்து நிழல்ல இருந்து நல்லா நல்லா இருக்கும் நல்லாவும் நாங்கள் அங்கேயும் போய்ட்டு வருவோம் இங்கே தூத்துக்குடி பனிமலை மாதாக்கோவிலுக்கு போவோம் அங்கேயும் நல்லாயிருக்கும் அங்கேயும் போய்ட்டு வந்து எல்லோருமே போவோம் பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லோருமே போவோம் அது மாதிரி ஒவ்வொரு வருடமும் இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் கோவில்லருந்து கூப்பிட்டு போவாக தவக்கால திருப்பயணமாக அங்கேயும் வருடம் வருடத்துக்கு எல்லாம் நாங்கள் எல்லாம் போவோம் போய் எல்லாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு நல்லா சந்தோசமாக அங்கேயும் எல்லோருமே போயிட்டு வருவோம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சாப்பாடு எல்லாம் ஒன்றா கட்டி கொண்டு போவோம் கொண்டு போய் எல்லோருமே நாங்கள் அங்கே இருப்போம்

எல்லோருமே அங்கே சென்னைக்கு போனாலும் மெட்ரோ ட்ரைன்லலாம் போவோம் என் மகன் கூட்டு போவான் மெட்ரோ ட்ரைனில் கடற்கரை ஸ்டேஷனுக்கு போவோம் கடற்கரை ஸ்டேஷன்லேர்ந்து மெரினா பீச்சுக்கு ஆட்டோவில் போவோம் ட்ரைன் பீச்சு மெட்ரோ ட்ரைன்லாம் இப்போ நல்லாயிருக்கு இப்போ கோயம்பேடுலேர்ந்து நாங்கள் வண்ணாரப்பேட்டை வரை மெட்ரோ ட்ரைன்லேயே போயிடுவோம் அங்கேயும் நல்லாயிருக்கும் இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் நாங்கள் வந்து பிழைக்க வந்த ஊர்னாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து நல்லா எங்களுக்கு நல்லா இருப்பாக அடுத்த ஊர்லேருந்து வந்துருக்காக அப்படின்னு இருக்காது நல்லா எங்களோடய நல்லா பழகுவாங்க எங்களுக்கு தாயாக பிள்ளையா நல்லபடியாக இருப்போம் இங்கே எங்களுக்கு எது ஒன்றுனாலுமே அவக அவ்வளோ இதாக இருப்பாக இப்போ இங்கே வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்த இருக்கும்போதுலாம் எல்லோருமே எல்லோருமே ஒன்றாத்தான் இருந்தோம் இங்கே தண்ணி வந்துருச்சு அப்படிங்கும்போதெல்லாம் மாடியில் கோவில்ல மாடியில் இருந்தோம் அங்கே இன்பகத்தில் இன்பகத்தில் உசக்க ரூம்பில் எல்லாம் தங்கி எல்லோருமே ஒரே ஒரே குடும்பமாக நாங்கள் எல்லோருமே அங்கே தான் இருந்தோம் அங்கே சாப்பாடு எல்லாம் நிவாரண பொருள் எல்லாம் முத நாள் தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பால் எல்லாம் எங்களுக்கு கொண்டார்ந்து கொடுத்து நல்லா செஞ்சாக கடற்கரை மக்கள் வந்தாக முதல்ல உவரிகர வந்து எல்லாம் ஜாமங்கல்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாக எங்களுக்கு எல்லாம் பார்த்து எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாக அதை மாதிரி தண்ணி போனதும் ரோடு பள்ளம் எல்லாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் கடந்துச்சு அதுங்கலெல்லாம் இப்போ சரிப்பண்ணி கரண்ட்டே எங்களுக்கு கி டையாது அப்புறமா நாங்கள் எல்லோருமே நல்லபடியாக நாங்கள் எல்லோருமே நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாக எங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு குற இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாக ஒவ்வொருவரும் சாப்பாட்டுக்கு அரிசி காய்கனி ஒவ்வொருவரும் சாப்பாட்டுக்கு அரிசி காய்கனி உடுத்த உட போர்வை துண்டு எல்லாம் எங்களுக்கு எல்லா சகலமும் எல்லோருமே எல்லோருமே வந்து எங்களுக்கு செஞ்சாக எங்களுக்கு ரொம்ப மனசு ஒற்று மனசு நேயத்தோடய வந்து செய்யறவங்களும் நல்லபடியாக இருக்கற எங்களுக்கு இந்த ஒரு ஆபத்துக்குங்கும் போதெல்லாம் உதவி எங்கள் வீட்டுக்கெள்ளலாம் முட்டி அளவு தண்ணி வந்துருச்சு எங்கள் வீடு தாழ்வாக இருக்கிறனால எங்கள் எங்கள் வீடு தாழ்வாக இது வந்துச்சு எல்லோருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் தாயா பிள்ளையா இருந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாய்ங்க இங்கேயும் திருநாளுக்கு கடற்கரை மக்கள் எல்லோரும் வந்து இங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு நல்லாருந்துச்சு நாங்கள் இங்கே எல்லாரோடய இருக்கோம் செய்தோம் எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிறந்து வளர்ந்தது எல்லாம் நாங்கள் காமநாயக்கன் பட்டின்னாலும் இப்போ இங்கே வந்து இருந்ததுலேர்ந்து எங்களுக்கு நான் வந்து இருபது வருடம் வருடத்துக்கு மேலே ஆகுது வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இருந்தாலும் எல்லோரும் எங்களை நல்லா கவனிச்சிக்கிடுவாக எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அதனால் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசில்ல என் மகளும் மெட்ராஸில் இருக்கா மூத்த மகனும் மெட்ராஸில் இருக்கான் சின்ன மகன் இங்கே வேலைப்பார்த்துகிட்ருக்கான் செங்கமோடில் அதனால் அங்கே போகணுன்னாக்கூட எங்களுக்கு இந்த மக்களை விட்டு போகிறதுக்கு மனசில்ல அந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து இருக்கோம் அந்த திருநாள் காமநாயக்கன்பட்டிக்கு மட்டும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு நாங்கள் பத்து நாளைக்கு அங்கே போயிடுவோம் போய் அங்கே எல்லோருமே அங்கே வந்துருவாக அங்கே போய் எல்லோருமே ஒன்றா இருப்போம் ஒன்றா இருந்து நல்லபடியாக இருப்போம் என் மகளுக்கு எதோ ஒரு இது டெலிவரிங்கும் போதில் கூட இங்கே உள்ளவக எல்லோருமே எனக்கு வந்து நைட்டில் உதவியா இருந்து இங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் பார்க்க முடியாது எங்கேயும் தூத்துக்குடியில் ஆஸ்பிடல் போகிறதுக்கு என் கூட எல்லாம் வந்து என் மகள் குழந்த பிறந்த வர இருந்து எனக்கு எல்லோருமே அவ்வளோ உதவி செஞ்சி அவ்வளவு நல்லா மனுஷ தன்மையோடய அவகளல்லாம் நான் கடைசி வர நான் நினச்சி பார்க்கணும் நான் உயிரோடய இருக்கிற வர அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லோரும் வந்து உதவி பண்ணுனாய்க அதை நான் சாகிற வர மறக்கவே மாட்டேன் நான் நினச்சிருப்பேன் நினச்சி பார்ப்பேன் என் மகளுக்கு அவகளால முடிஞ்ச உதவியை என் கூடவே வந்து இருந்து எனக்கு எல்லோருமே அந்த நேரம் கொரோனா என் மகள் ஆறு மாசத்தில் இங்கே ஏழாவது மாதம் இங்கே வந்தால் கொரோனாவோட என்னால் இங்கே ஒரு எங்கேயும் நகுர முடியாது செய்ய முடியாது அப்படி இருந்தும் எனக்கு இங்கே வந்து யாரு ம் அம்மாவோ தங்கைச்சோ தம்பியோ யாருமே இங்கே வரமுடியாத நிலம அந்த நிலமையிலையும் மகள் இப்படி மாதமா இருக்காளே நம்ம எப்படி போவோம் செய்வோம் அப்படின்னு ரொம்ப பயமாவே இருந்துச்சு அப்படி இருக்கும்போதுலேயும் எனக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ளவகள் தான் எனக்கு எல்லாமே ஒரு தாயாக புள்ளையாக இருந்தமாதிரி அக்கா அக்காவா இருந்து என்கூடவே வந்து இருந்து ஏன் மகளுக்கு அவ்வளோ உதவி பண்ணாக எனக்கு அதை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் இந்தமாதிரி இருக்குது எனக்கு இங்கே நாங்கள் வந்து இருபது வருடத்துக்கு அடுத்து ஆகுது என் மகளை ஒண்ணாங்ளாஸ் சேர்த்து வந்து சேர்த்தேன் அவளும் காலேஜ் படிச்சு கல்யாணம் முடிச்சி ரெண்டு புள்ளைகளாயிருச்சு எனக்கு இந்த ஊரை விட்டு போகணுன்னாலே மனதில் அந்தமாதிரி நான் இருக்கேன் இங்கே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இரு இரு இருந்தாச்சு இங்கே உள்ள மக்களோட மக்களாக நானும் ஒருத்தியாக ஆயிட்டேன் அதனால எனக்கும் ஒரு ஊருக்கு போகணுன்னா கஷ்டமாகவும் எனக்கு இதாகும் இருக்கும் அந்த மாதிரி வெள்ளத்தோடையும் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாக அப்போவும் வெள்ளத்தோட இங்கே எல்லாம் காய்ச்சல் இதுன்ட்டு இருக்கும்போதுலேயும் எங்களுக்கும் நல்ல உதவி பண்ணி நாங்களும் நல்லா இங்க இருந்தோம் எங்களுக்கு எது ஒண்ணுக்குமே நல்லபடியா யார்னாலும் துணைக்கு வருவாக நாங்களும் நல்லா இருப்போம் அதுமாதிரி காமநாயக்கன்பட்டிலேயும் காமநாயக்கன் பட்டிலேருந்து கஷ்டப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் வீட்டில் குடிச்சிட்டு கையில் பைசாவே கொடுக்காம இருக்கும்போதில் தான் ஸ்ரீவைகுண்டத்தில் வேலைக்குன்னு இங்கே கட்ட செதுக்க தான் வந்தாய்க வந்து இங்கே கட்ட செதுக்கிட்டு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இங்கே பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சி அவங்க எல்லாம் வந்து பேர் சேர்த்து பேர் சேர்த்து இங்கே தங்கினோம் வந்து தங்கி ஆனால் வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்கள் நல்லா இதாக இருக்குது வீட்டுக்காரர் தான் கன்னத்தில் குடித்து குடித்து ஓட்டை விழுந்த மாறி இருந்துச்சு அதுக்கடுத்து அவர் இப்போது நல்லா பெட்டில் எல்லாம் சேர்த்து திருநெல்வேலியில் எல்லாம் பார்த்து நல்லா இருக்குது நல்லா இருக்காரு இப்போது எங்களுக்கு இப்போது இங்கே வந்து இருபது வருடம் ஆச்சு ஐம்பத்தி மூணு வயிது ஆகிருச்சு நாங்கள் இங்கே ஊரை விட்டு போகிறதுக்கே மனசில்ல அந்தமாதிரி நாங்கள் நல்லா நல்லா இருக்கோம் மகளுக்கும் ரெண்டு மகனும் மகளும் இருக்கா மகனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்ருக்கோம் கல்யாணம் முடிக்கணும் இனிமே சின்னவனுக்கு வயது ஆகிருச்சு மூத்தவனுக்கு இருவத்தேழு வயது இருபத்தெட்டு வயது நடக்கு சீக்கரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அதனால் பார்த்துகிட்ருக்கோம் நாங்கள் மெட்ராஸ்க்குல்லாம் போக வர இருக்குது மக ரெண்டாவது குழந்த அங்கே மெட்ராஸில் பிறந்துச்சு அங்கே தான் இருந்துச்சு அங்கே இருந்து இப்போ இங்கே ஊருக்கு கூட்டு வந்துருக்கேன் இங்கே கூட்டு வந்து இப்போ இங்கே இருக்காக அந்த பேரனுக்கு நாலு மாதம் ஆகுது பேத்தியோட விளாண்டுக்கிட்டு இங்கனேயே உட்காந்துக்கிட்ருப்போம் நல்லா வாய்க்காலுக்கு போவையும் குளிக்கையும் தண்ணியில் விளையாடையுமா அப்படியுமா பேத்தி இருக்கா பேத்தியும் நல்லமாதிரி இருக்கா நல்லா இருக்குது நாங்கள் நல்லபடியாக நாங்கள் இருக்கோம் எல்லாம் இங்கே வந்த பிறவு மீன் குழம்பு மீன் வைக்கையும் எல்லாம் இங்கே எங்கள் காமநாயக்கன் பட்டியில் மீன்லாம் கிடைக்காது இங்கே மீன் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இங்கே நல்லா நல்லாவே இருக்கும் இங்கே வந்து நல்லா இருக்கும் ஜாலியாக எல்லாரோடையுமே நல்லா பழகி நல்லா ஜாலியாக நல்லபடியாக இருப்போம் மகனுக்கு ஒரு மகனும் எங்கே பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் வேலை இல்லாமத்தான் கொஞ்சம் கஷ்டப்படவேண்டி இருக்குது ரெண்டு பிள்ளைகளுக்குமே வேலை கிடைக்கல அவன் டிரைவர் வேலை பார்க்கான் இவனும் செங்கமோட்டுல வேலை பார்த்துட்ருக்கான் அதனால நாங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த வேலை கிடச்சிட்டுன்னா நல்லாயிருக்கும் எங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் இருக்கோம்